சார் வணக்கம் சார் சார் நாங்கள் புதுக்கோட்டைலேருந்து கால் பண்ணியிருக்கோம் சார் நாங்கள் வந்து தஞ்சாவூரை சுற்றி பார்க்கணுன்னு கொஞ்சம் ஆசைப்பட்ருக்கோம் அதனால வந்து எங்கள் ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோருமே வரோம் அங்கே இப்போது நீங்கள் எங்களுக்கு எங்களுக்கு வந்துட்டு ரூம்ஸு அந்த மாதிரி ஃபுட்டு அது மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணிக் கொடுக்க முடியுங்களா ஓகேங்க ஓகேங்க சரிங்க சரிங்க சரிங்க சார் நாங்கள் ஒரு இருபது பே நாங்கள் ஒரு இருபது பேர் தான் வரோம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள நவகிரகங்கள் தஞ்சாவூர் பெரிய கோயில் கும்பகோணத்தில் உள்ள மஹாமகம் குளம் அந்த மாதிரிலாம் நாங்கள் பாத் சுற்றி பார்க்கறத்துக்காக வரோம் கொஞ்சம் எங்களுக்காக கொஞ்சம் கைட் பண்ணிக் கொடுங்க பண்ணிக்கிலாங்களா சரிங்க சார் சரிங்க சார் ஆ நாங்கள் வந்து ஒரு ஒன் வீக் ப்ளான் பண்ணியிருக்கோம் ஒன் வீக்னால் மோஸ்ட்லி எல்லா நவகிரகங்கள் கோயிலும் அட்டன் பண்ணிடலாம் எல்லாப் பெரிய பெரிய சிவாலயங்கள்லாம் அட்டன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு இதாக தான் ஒரு யோசித்து வச்சிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் வரோம் ப்ளஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வராங்க எல்லோரும் சேர்ந்து தான் வரோம் ஆ சரிங்க சார் இப்போ அங்கே லேடிஸ்லாம் வராங்க அதனால் கொஞ்சம் சேஃப்ட்டியான இடமா சேஃப்ட்டியான ப்ளேஸாக வேணுங்கிறனால் தான் உங்களை காண்டெக்ட் பண்ணியிருக்கோம் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார்

ஓகேங்க ஓகேங்க இப்போது எப்படி காலையில் டிஃபன் மத்யானம் லஞ் லஞ்ச்சு லஞ்ச்சுலாம் என்னென்ன எந்த மாதிரியான சாப்பாடுகள் அங்கே கிடைக்கும் கொஞ்சம் ம் ம் ம் ஆ ஆ ஆ ஓகே சார் ஓகே சார் சரிங்க சார் சரிங்க சார் ஓகே சார் ஏ நாங்கள் கொஞ்சம் வரோம் எங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்கள் நல்லபடியாக கைட் பண்ணிக் கொஞ்சம் இதுப் பண்ணிக் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பேமண்ட்டு கூடுதலாக கொடுக்கறத்துக்கு கூட தயாராக இருக்கோம் ஓ ஓகே சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி